கலை மற்றும் கைவினைப் பணிகளில் ஈடுபட்டிருக்க மக்களோடய அங்கீகாரம்கிறது சமீப காலங்களில் ஊடகம் ஊடகங்களில் மேம்படுத்திக் கொண்டேதான் போகுது அவங்களுக்கான ஊக்கத்தொகையும் இல்லை அவங்களுக்கான மானியமாகட்டும் நிறையா விஷயோம் சமூக ஊடகங்களால் நடத்திக்கொண்டேதான் இருக்குது அதுமட்டும் இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய பொருட்களுக்கோ இல்லை அவங்க செய்கிற வேலைக்கோ அரசு அங்கீகாரத்தோடு சர்ட்டிஃபிக்கேட்ஸ் அந்தமாதிரி நிறையா வழங்கப்பட்டுட்டு தான் இருக்குது நான் பின்பற்றக்கூடிய சேனல் அந்தமாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிராஃப்ட் தமிழ் அப்புறம் கோகோ கிராஃப்ட் நான் அதை எதனால ஃபாலோவ் பண்ணுறேன் அப்படின்னா கிராஃப்ட் தமிழுங்கிறது எளிமையான முறையில் எல்லா கிராஃப்ட்ஸையும் வந்துட்டு சின்னவங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் புரியறமாரி சொல்லிக் கொடுக்குறாங்க கோகோ கிராஃப்ட்டுங்கிறது நம்ம தேங்காய் மட்டைகளில் வந்துட்டு எப்படி விதவிதமான பொருட்கள் செஞ்சு அது மூலயமா வியாபாரம் பண்ணலாம்கூட ஒரு விஷயத்த சொல்லித் தராங்க ஸோ அதனால இது ரெண்டுத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன்